ஆ சொல்லுங்க சார் ஆமாம் சார் என்ன மாதிரி வண்டி சார் கேட்கறீங்க இருக்குது சார் சி சுராஜ் மஸ்தா இருக்குது சார் சார் பதினாலு டு பதினஞ்சு பேர் உட்காரலாம் சார் சார் கிலோ மீட்டருக்கு இருபது ரூபா சார் அப்புறம் வந்து டிரைவர் பேட்டா டிரைவர் பேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சார் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ஹில்ஸ் ஏறுகிறத்துக்கு வந்து நம்ம அந்த அதுக்கு தனியாக கொஞ்சம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணும் சார் அப்புறம் அங்கே வந்து டே அண்ட் நைட்டு டே தங்குகற மாதிரி இருந்துச்சினா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் த வண்டிக்கு பே பண்ணுற மாதிரி வரும் சார் எல்லா டேல் கோட்டும் எங்களுடைய இது தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சரி சார் நான் உங்களுக்கு நல்ல டிரைவராக இருக்கோம் எந்த குடிப்பழக்கம் இல்லாது இருப்பார் பட் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கு டிவி பார்க்கறதுக்கு ஆ உங்களுக்கு சீட்டு தனியாக குஷ்ஷினெலாம் நல்லா இருக்கும் அந்த வைப்ரேசனில் தான் இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நல்லா குலுங்காது நல்லா உங்களுக்கு வந்து சேஃபாக கொண்டுட்டு வந்து பாதுகாப்பாக போய்விட்டு பாதுகாப்பாக வர மாதிரி உங்களுக்கு டிரைவர் அனுப்புகிறேன் சார் ஓகே சார் புது வண்டி தான் நாங்கள் இப்போ வந்து வந்து புது வண்டியாக வந்துருச்சுங்க சார் அந்த வண்டியை உங்களுக்கு வந்து அமுச்சு விட்றேன் சார் நீங்கள் வ வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு டோக்கன் அட்வான்ஸாக எனக்கு வந்து முன்பணம் வந்து ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணும் சார் ஓகே சார் நன்றி சார்